சுபாஷ் சுபாஷ் மொபைலுங்களா ஆ மொபைல் இப்போ புதுசாக வாங்கலாம்னு இருக்கேங்க உங்கள் கிட்டே இதில் உங் உங்கள் கடையில் என்னென்னால் ப்ராண்ட் மொபைல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க

இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட்டு ப்ராண்ட்டுனால் எதுங்கண்ணா

பேக் பே ஆ ஓகேங்க ஓகே பேட்ரி பர்ஃபாமென்ஸெல்லாம் எப்படிங்க இருக்கும்

ம் சூப்பர்ண்ணா இந்தமாதிரி தான் நானும் எதிர்பார்த்தேன் ம் ஓகேண்ணா கடை நம்ம கடை எங்கேங்கண்ணா எந்த இடத்துலண்ணா இருக்குது நம்ம நாமக்கலில்

ஓகே ஆ ஓகேண்ணா அந்த இப்போ எந்த இடத்துலன்னு தெரிஞ்சால் பரவாயில்லையே ம் ஆமாம் இந்த இது பேக்கிரிக்கு ஆப்போஸிட்டுங்களா ம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா இது இது எப்படி மொபைல் வந்து எது இதில் எடுத்துக்கலாமாங்கண்ணா அது டீவ்வில் எடுத்துக்கலாமாங்கண்ணா ம் ஒரு ஆவ்ரே அப்படியே அது அப்படி வாங்கிற மாதிரி இருந்தால் ஆ மந்த் எவ்வளோண்ணா வரும் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் ம் ஓகேங்கண்ணா ஒரு எத்தனை மாதம்ண்ணா கட்டுற மாதிரி இருக்கும் ம் ஓகேங்கண்ணா அப்போ ஓகேங்கண்ணா ம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா